ஸ்கூல்விட்டு வந்தோடனே ஒரு சில ஸ்டூடன்ட்ஸ்லாம் வந்துட்டு படிக்க மாட்டாங்க டிவி பார்த்துகிட்டு விளாட போயிட்டு அங்கே இங்கே சுற்றிட்டுதான் வருவாங்க ஒரு சில பேர் வந்தோடனே கை கால் மூஞ்சி கழுவிட்டு டீ குடித்திட்டு படிப்பாங்க ஒரு சில பேர் அதல்லாம் பண்ண மாட்டாங்க அதனால் வந்துட்டு இங்கே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கனா டியூஷன் அனுப்பிச்சி விடுவாங்க இல்லை வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அங்கே அவங்கள படிக்க வைப்பாங்க ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு மணிநேரம் அங்கே படித்துட்டு வந்துட்டாங்கனா கூட அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலில் நட பாடம் நடத்துனதை வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நிற்கும் மண்டையில் நிற்கும்